எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருக்குது ஸோ வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் ரொம்ப சேஃப்ட்டிக்காக நல்லா காம்மோண்டு வசதி இதெல்லாம் போட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டி ஷெட்டும் போட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கோழி முந்நூறு கோழி வெச்சிருக்கோம் அதில் வந்து எரநூற்றைம்பது கோழி அஞ்சு சேவல் அதாவது ஒன் இஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோவில் போடுகிறோம் எப்புடினா ஒரு சேவலுக்கு அஞ்சு கோழி இது மூலிமா வந்து ஓரளவுக்கு கரெக்டான இனப்பெருக்கம் இதுவாகும் சொல்லி போடுறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ சண்டைசேவலும் வெச்சிருக்கோம் அதுலேயே தான் இருக்குது ஸோ வந்து கறிக்கு வளக்கிறது வந்து அதில் இருக்கிறதுலே ஃபெஸ்ட்டு சேவல் போட்டு தனியாக வெச்சிருவோம் அதேதான் அந்த கொஞ்சம் இடத்துல ஒரு சைடை ஒதுக்கிவிட்டு அதை வெச்சிருவோம் லைனேஜுக்காக ப்ரீட் பண்ணி எடுத்து கொடுக்குறவங்களுக்கு வந்து லைனேஜு வாரியாக அதாவது ப்ரீட் அதாவது சேவலோடய கலரை வெச்சுதான் அதை வந்து ப்ரீடை பிரிப்பாங்க இப்போ வந்து ப்ளாக் வித் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து மயிலுன்னுவோம் அப்புறம் வந்து பொன்ரா அதாவது ப்ரவுன் ரெட்டிஷ் ப்ரவுன் அந்தமாதிரி கலரை வந்து அந்தமாதிரி சொல்வோம் ஸோ வந்து அந்தமாதிரி கலர் சேவல் அதாவது நல்ல லைனேஜ் எங்கக்கிட்டே இல்லைன்னாலும் நாங்கள் வந்து சிக்ஸ்லேயே நல்ல லைனேஜாக பார்த்து எடுத்து அதை வந்து ட்ரைன் பண்ணி அதை வந்து தனியாக அதாவது சண்டை சேவல்ங்க வந்து ஒரு சின்ன இடத்துல கூண்டுமாதிரி வெச்சு அதில் தான்

ஷேப்பில் வந்து சைஸில் வந்து ஒரு சின்ன சின்ன ராக்காக அடித்து வெச்சிருக்கோம் ஸோ வந்து அதில் வெச்சி இது பண்ணுவோம் ஸோ வந்து அது ஒன்ஸ் டோர்னமண்ட் போய் வின் பண்ணிடுச்சுன்னா அதை வந்து நாங்கள் இதில் இறக்கிடுவோம் ஒருவேளை வின் பண்ணல அப்படின்னா சிக்கன் ஃப்ரஷு ஃப்ளஷுக்காக விக்கிறதுக்கு வந்து இறக்கிடுவோம் இப்போ வந்து அதை ப்ரீட் பண்றோம்ன்னா லைனேஜுக்காக ப்ரீட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நாங்கள் வந்து கரெக்டான ஃபிமேல் போட்டு அந்த கூண்டு அந்த மூணுக்கு மூணு கூண்டுலேயே வந்து அடைச்சிருவோம் அடைத்து அது கரெக்டான ஃபீடு இது மட்டும் அதில் கொடுப்போம் ஸோ வந்து அது வேறு எதுக்கூடயும் கிராஸ் மேட்டிங் ஆகாமல் அதுலேயே வந்து மேட்டிங் ஆகும்போது எங்களுக்கு வந்து அதே லைனேஜ் சிக்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கலர் மட்டும் இல்லாமல் மத்ததை வெச்சும் பிரிப்பாங்க இப்போ கட்டை கால் பச்சக்கால் மஞ்சக்கால் கலரோடய அதாவது காலோடய கலர் அதை வெச்சு வந்து அதோடய பீட்டிங் ஃபோர்ஸ் சொல்வோம் எப்புடின்னா இப்போ பச்சை கலரு வந்து பயங்கர ஃபோர்ஸாயிருக்கும் அதோடு வந்து கருப்பு கலர் இன்னும் ஃபோர்ஸாயிருக்கும் அதோடய அது அடிக்கும் போது அது கால் வந்து ஒரு நல்லா ஃபோர்ஸாக விழுவும் அந்த ஆப்போனன்ட் சேவலுக்கு ஸோ வந்து அந்தமாதிரி இதை எடுத்து ப்ரீட் பண்ணுவோம் இது மூலிமா வந்து சண்டை சேவலை வந்து அழியவிடாம காப்பாத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த லைனேஜை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த லைனேஜ் கொடுக்கும்போது அவங்களும் வளக்கிறாங்க இந்தமாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குறதுனால நாங்கள் இதை செலக்ட்டிவாகவும் எடுத்து ப்ரீட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வர்ற சிக்ஸை வந்து நாங்கள் வந்து சேல்ஸும் பண்ணுறோம் சிக்ஸை வந்து நாங்கள் பாதுகாக்க ஃபஸ்ட்டு ஒன் மந்த் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும் சிக்ஸு சாகுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அதுகளுக்கு வந்து டெய்லியும் நாங்கள் வந்து காலைல ஒரு ஆஃப் அன் அவர் ஈவினிங் ஒரு ஆஃப் அன் அவர் பார்த்து அதுங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு எல்லாமே நாங்களே வெச்சுட்டுதான் வெளில அனுப்பிச்சுடுவோம் வெளியுமே வந்து அதுக்கு ஒரு தனி ஏரியா நாங்கள் வந்து ஒதுக்கி வெச்சிருக்கோம் இப்போ வந்து பெரிய கோழிங்க இருக்கிற இடத்துல சிக்ஸ் போச்சுன்னா பெரிய கோழிகளே சிக்ஸை வந்து கொன்னுடுங்க ஸோ வந்து எங்கக்கிட்டே இருக்கிற இடத்துல வந்து இதுக்கு ஒரு தனி இடம் அதாவது வந்து இப்போ ஒரு ஒன் ஏக்கருக்கு வந்து நாங்கள் வந்து முக்கால் ஏக்கர் கிட்டே வந்து ஃப்ளஷுக்கு போட்டுட்டு மீதி கால் ஏக்கரில் வந்து சண்டை சேவலும் இந்த சிக்ஸுக்கும் வெச்சிருக்கோம் இதனால் வந்து சிக்ஸோடய இறப்பு விகிதம் வந்து குறையுது அதேமாதிரி நல்ல காப்மோண்ட் போட்ருக்கனால வெளியே இருந்து எதுவும் வந்து சிக்ஸை அட்டாக் பண்ண முடியாது ஸோ வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இறப்பு விகிதத்தையும் குறைக்கிறோம் அதேமாதிரி நிறையா சிக்ஸை எடுக்கறதுக்காக எங்கக்கிட்ட ஹென் மட்டும் இல்லாமல் இங்க்குபேட்டரும் ஒன்று வெச்சு அந்த இங்க்குபேட்டருல ஆட்டோமெட்டிக் இங்க்குபேட்டர வெச்சு அதில் வந்து சிக்ஸ் எடுக்கும் போது எங்களுக்கு வந்து சிக்ஸோடய ரேஷியோவும் நிறைய கிடைக்குது ஸ் இதனால் வந்து எங்களுக்கு ஒரு சைடு பிஸ்னஸாகவும் இருக்குது ஸோ வந்து நாங்கள் இந்த முறையிலதான் ப்ரீட் பண்ணி எடுத்து சிக்ஸை பாதுகாத்து வளர்த்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்